முன்னாடி மாதிரி கிடயாது விவசாயிகள்லாம் வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து விவசாயம் பண்றதில்லன் தான் சொல்லணும் ஏன்னா கூழித்தொழிலாளர்களாக வந்து இப்போ வந்து வேற வேற வேலைக்கு போய்ட்றாங்க இப்போ எங்க ஊர் சைடுலலாம் பார்த்திங்கனா கேரளா அந்த மாதிரி சைடுலலாம் ஊருக்கு போய்ட்றாங்க ஏன்னா இங்கே விட அங்கே சம்பளம் அதிகமாக கிடைக்குதுனு இங்கே ஒரு வேலை டீ வாங்கி கொடுத்துட்டு நூற்றம்பது ரூபாய் இரநூறு ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் அங்கே போனால் ஒரு நாளைக்கு உங்களோடய உழைப்புக்கு அறுநூறு எழுநூறு ருபாய் சம்பாதிக்குலான்டு வந்து அவங்களாம் வந்து எங்கேயாவது போயிட்றாங்க நாங்கள் அப்போ அதை தக்க வச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் கூட சம்பளம் கொடுத்துதான் வைக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும் அப்புறம் டீ வடை காபி வாங்கி தரணும் மதியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இதுலாம் வந்து எங்களுக்கு அவங்கள பிடிச்சி வைக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதுதான் சொல்றேனே நம்ம விவசாயத்தோட அவங்களுக்கு வேற வேற தொழில்ல வருமானம் கிடைக்குது அவங்களோட குழந்தைகள படிக்க வைக்கிறாங்க முன்னாடி விவசாயிகள்லாம் வந்து அவங்கள இந்த மாதிரி தொழில்லயே கொண்டாந்து விட்டுருவாங்க நடவு நடுறதுக்கும் பிள்ளைங்கள அழைச்சிட்டு வருவாங்க நாற்று பறிக்கிறதுக்கும் பிள்ளைங்கள அழைச்சிட்டு வருவாங்க ஆனால் இப்போது உள்ள கே இப்போது உள்ளவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை காரணம் வந்து அவங்கவுங்க படிக்க வைக்கணும்னு ஆசை படுறாங்க அதனால அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக தேவைப்படுது அதனால அவங்கல்லாம் இங்கிருக்கவே மாட்டேங்கிறாங்க வேற வேற தொழில்க்கு போயிட்றாங்க கட்டட தொழில் கேரளால போய் கல் உடச்சி அதை பண்ணுறாங்க மண்ணும் மண்ணை அரைச்சா இதை தர்றாங்க அப்படினு சொல்லிட்டு அங்கே போயிட்றாங்க அவங்கள தக்க வைக்கவே எங்களுக்கு ரொம்பவே சிரமமாகதான் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த நூறு நாள் திட்டம் அந்த மாதிரி வேலையிலலாம் கூட வந்து நூற்றம்பது ரூபா இரநூருபாலாம் தர்றாங்க நாங்கள் இப்போ இப்பைதைக்கு வந்து அவங்க ஒரு ஆளுக்கு வந்து நானூறு ருபாய் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ஊர் சைட் அப்படி கொடுத்துதான் நாங்கள் தக்க வச்சிகிட்டிருக்கோம்